ஆ எஸ் மேம் எஸ் மேம் ஓகே மேம் தேங்க்ஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் சரிங்க மேம் இது கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் மேம் அதுக்கு எதுவும் நான் எதுவும் ட்ரைனிங் எதுவும் எடுக்கணுமா மேம் ஓகே ஓகே ஓகே மேம் டைமிங் எத்தனை மணிக்கு மேம் வரலாம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் ஓகே மேம் சரிங்க மேம்

சரிங்க மேம்

ஓகே ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக வந்துர்றேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் சரிங்க மேம் ஓகே மேம் நான் மார்னிங் அப்போ நான் கரெக்டாக நைன் ஓ க்ளாக் செவென் ஓ க்ளாக்லேருந்து எய்ட் ஓ க்ளாக் வந்துர்றேன் மேம் ஓகே ஆ ஆ ஓகே சிக்ஸ் சரிங்க மேம் ஓகே கண்டிப்பாக மேம் கண்டிப்பா மேம் ஓகேங்க மேம் ஓகே நான் உங்களுக்கு நான் வந்துவிட்டு உங்களுக்கு கூட நான் காலையில் கால் பண்ணிடுறேன் மேம் நீங்களும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே மேம் ஓகே மேம் நம்ம இது கண்டிப்பாக வந்து ஸ்டேட் லெவலில் வந்துடுவோம் மேம் ஆமாம் ஆமாம் உங்களோடய சப்போர்ட் இருந்தால் போதும் மேம் நானும் அங்கே நல்லா இது பண்ணிவிடுவேன் மேம் ப்ராக்டிஸ் ஓகே மேம் ஓகே ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ